நம்ம நாட்டில் வந்து பெரும்பாலும் என்ன அதாவது ரசிகர்கள்னு எடுத்துட்டோம்னா யாரை அதிகம் சொல்வாங்கனா கிரிக்கெட் போட்டியில் இருக்க இந்த சச்சின் டெண்டுல்கரும் கேப்டன் ஆகிய தோனியும் தான் அதிகம் வந்து எடுத்துக்கிறாங்கனு வெச்சுக்கங்களேன் அடுத்தது இன்னொன்று என்ன சிறப்பாக சொல்கிறாங்கனா கபடி கபடி வந்து நம்ம பாரம்பரிய விளையாட்டுன்னு சொல்வோம் கபடியில் வந்து சிறப்பாக வந்து யாரையும் வந்து தலைவர்களை சொல்லலினாலும் கிரிக்கெட்டை தான் வந்து மக்கள் வந்து அதிகம் வந்து விரும்பி ரசித்து அதுலேயே ஒன்றிணைஞ்சு செயல்படுறதா சொல்கிறாங்க அதை வந்து கிரிக்கெட் போட்டியில் வந்து தன் அவங்களே வந்து அந்த ஒரு நேரடியாக ஒரு இப்போ நம்ம வேர்ல்ட் கப் மேட்ச் கூட நடந்துச்சு அதில் வந்து நம்ம இந்தியா வந்து பெரும் அளவில் நல்லா விளையாடும்னு எல்லாம் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க ஆனால் அந்தளவில் சிறப்பாக விளையாடலைனாலும் நம்மளோட இந்தியா அந்த லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரைக்கும் போனதுங்கிற போது அந்த ரசிகர்களோட மனசில் வந்து அந்த கிரிக்கெட் வந்து ஊன்றி நிற்குது கிரிக்கெட்னாலே யார் டெண்டுல்கர் அல்லது டோனி இவங்க ரெண்டு பேரும்தான் கங்குலி இவங்க மூணு பேரும் மனசில் வந்து நின்னுவிட்டாங்கனாவே கிரிக்கெட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்னு வெச்சுக்கங்களேன் ரசிகர் மனசில்